எனக்குப் பிடித்த காலம் வந்து ரொம்பவும் கோடைக்காலம் தான் என்ன தான் வெயில் அடித்தாலும் ரொம்ப பிடிக்கும் மழை ஒரு நாளைக்கு மழை பேஞ்சால் கூட அது பிடிக்காது வெளியில் எங்கேயும் போக முடியாது உள்ளே தான் இருக்கிற மாரி வரும் கோடைக்காலங்களில் பசங்களுக்கு வந்து லீவ் விடுவாங்க வெளியூரில் சுற்றுலா வெளியில் எங்கே வேணுமோ போகலாம் மழை காலம்னால் எங்கேயும் வெளிலே போக முடியாது உள்ளேயா தான் இருக்கணும் அதனால் ரொம்பவும் பிடிச்சது பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே கோடைக்காலம்தான் அதில் வந்து எல்லாமா எல்லா பழ வகைகளெலாம் சாப்புடலாம் கூல்டிரிங்ஸு சாப்புடலாம் இதெல்லாம் இது பண்ணலாம் எங்கேயும் நம்ம நினச்ச இடத்துக்குப் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே கோடைக்காலம்தான் உகந்ததா இருக்கும் ரெண்டாவுது கோயிலுக்கு போகணுமா ரெண்டாவுது திருவிழாக்கள் ஃபங்க்ஷன்லாம் ஃபங்க்ஷன்லாம் போகணுன்னா எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணலாம் மழை காலங்கள்லாம் எங்கேயும் வெளியில் போக முடியாது அந்த அந்த டயத்தில் ஏதாவுது ஒரு விஷேசம் இருந்தால் கூட நம்ம வந்து ஜாலியாக போய் அதில் கலந்துக்க முடியாது அதனால் கோடைக்காலம்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு காலமாக நினைக்கிறேன் நான் அதனால் கோயிலுக்குப் போகலாம் ரெண்டாவது வந்து பீச்சுக்குப் போகலாம் நம்ம நினச்ச மாதிரி சா ஃபுட்டு வகைகளை ஆர்ட்ரு பண்ணி கூட சாப்புடலாம் அதனால் வந்து எனக்கு கோடைக்காலம்னா ரொம்ப விருப்பமான ஒரு காலமாக நான் நினைக்கிறேன் தேங்க்யூ